ஏன் ஆமாம்ங்க ஆமாம்ங்க எல்லாம் அனைத்து இதுவும் எங்கேக் கிட்ட இருக்கு எல்லா வசதிக்கும் நீர் மோட்டார்லேந்து சொட்டு நீர் பாசனம் பம்ப்பு செட்டு எல்லாம் நம்மள்கிட்ட அனைத்து சாமானும் இருக்கு ஒயரிங்கு எல்லாம் இருக்குங்க அது நீங்கள் வந்து பாருங்கள் ப பத்தாயிரத்தில் இருக்கு இருபத்தஞ்சாயிரத்துல இருக்குங்க ஐம்பதனாயிரத்துல இருக்கு சரிங்க

சரிங்க நீங்கள் எங்கள் கிட்ட இருந்தே பார்த்துக்கலாங்க

சரி சரிங்க சரிங்க ஆ பார்க்கலாங்க நாங்கள் வண்டி எங்கள் வண்டிலேயே சொந்த வண்டியிலேயே எடுத்து வந்து அனுப்பி வைப்போம் நாங்களே வருவோம் ரொம்ப நல்லா எங்கள் எல்லா நிறைய பேர் வர்றாங்கங்க எங்கள் கடைக்கி தான் வருவாங்க நான் எ எங்கள் சாமானும் அவ்வளோ உறுதியானது நல்லா இதாக இருக்குங்க சரிங்க சரிங்க சரி கடைக்கி நீங்கள் வர்றீங்களா நேரடியாக

நானும் வந்து உங்களை பார்த்துட்டு வந்தால் தாங்க பம்ப்பு செட்லாம் அது எந்த கடையில் வைப்பீங்க எப்படி எங்கே சரக்கு எப்படி இருக்குன்னு நாங்கள் பார்க்க முடியும்